பொது இடத்துல வந்து ஓவியம் வரைவது அது வந்து நல்லாதான் இருக்கும் ஏன்னால் வந்து அதில் ஒரே ஒரு தடவை என்னாச்சின்னால் நான் ஃப்ரெண்டோடய வீட்டில் வந்து செவத்துல வந்து வரைஞ்சிட்டுருந்தோம் அப்போது வந்து அவங்க எதுக்கால வீட்டுகாரங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் வந்து ஓவியம் வரைகிறோம்னு சொன்னோம் அது வந்து கோணல்மாணலாக போய் அது ஓவியம் மாதிரி இல்லை வேறு மாதிரி ஆகிப் போச்சு அது சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் வந்து ஓவியம் வரைஞ்சதே இல்லை வரையணும்னு நினச்சதும் இல்லை